செல்ல பிராணிகள் நம்ம கூட நம்ம வீட்டில் நம்ம கூட நண்பர்களாவே இருக்கிறதுனால நம்ம உருவத்தில் இருக்கற மாட்டாங்க வேறு ஒரு உருவத்தில் நாலு கால்களோடய ஒரு அழகான முகங்களோடய ஒரு வாலு ரெண்டு நீட்டமான காது அது எந்த பக்கம் வேணாலும் திரும்பிக்கும் அந்தமாதிரி தான் நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கற செல்ல பிராணிகள்ருப்பாங்க செல்லப்பிராணிகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராணிகள் தான் செல்ல பிராணிகள் இது செல்லப்பிராணிகள் இல்லை அப்படிலாம் எந்த கதையுமே கிடையாது ஒ பொதுவாக சொல்லணுன்னா இந்த உலகத்தில் இருக்கற எல்லோருக்குமே மனிதர்கள் தவிர முக்கால்வாசி எல்லாத்துக்குமே இந்த விஸ்வாசம் அன்பு பாசம் நேசம் எல்லாமே இருக்குது மனிதர்கள்கிட்ட எல்லா மனிதர்கிட்ட சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது மனிதர்கள்கிட்டே ஒரு சிலர்கிட்ட இருக்குது ஆனால் அவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் வருத்தத்தை கொடுக்குது ஆனால் மிருகங்கள்ங்கிறதுல வித்தியாசமே கிடையாது நம்ம கொடூரமாக இருக்குது பார்த்து பயப்படுற சிங்கன்றதும் சரி நம்மளை பார்த்தாலே கொன்றுன்ற பாம்பும் சரி ஏன் சின்ன சின்னதாக இருக்குமே தேளு அதுங்களுக்கூட அந்த விசுவாசோங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு பாம்பு அது முட்டைலேருந்து பொரியிறப்ப நம் ம அதை பார்த்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை வந்து அதோடய உறவுன்னு நினைச்சிகிச்சின்னா நமக்காக அது என்ன வேணால் பண்ணும் பாம்புதானே விட்டுட்டு போயிரும் பாம்புதானே அங்கே போய் ஒளிஞ்சிக்கும் இங்கே போய் ஒளிஞ்சிக்கும் நம்மளே கொத்திடும் நம்மளே சாப்பிட்ரும் நம்மளே முழிங்கிரும் நம்மள கொன்றும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது உண்மையிலேயே அதுங்ககிட்ட நம்ம நம்பிக்கை சம்பாரிக்கிறதுங்கறது கொஞ்சம் கஷ்மான விஷயந்தான் ஆனால் நம்ம வந்து ஒரு தடவ அதுங்கள நம்பிக்கயை சம்பாரிச்சிட்டம்னா போதும் நமக்காக அதுங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அதுங்க உயிர கொடுக்கக்கூடியதுங்க என்னை நீங்கள் ஃபர்ஸ்னலா கேட்டால் எனக்கு நாய்கள் வளக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன் மற்றதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்றத பிடிக்காதுன் இல்லை எங்கள் இடத்துல நாய்கள் தான் அதிகம் கெடைக்கும் அது ஒரே ரீசன் தான் எனக்கு நாய்கள பிடிக்கும் அது எனக்கு பூனைகளும் பிடிக்கும் பூனைகள் உருவத்தில் சின்னதாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆனால் நாய்கள் உருவத்தில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அதுவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் சிங்கங்கள் புலிகள் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் வளர்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னால் அதுங்க இருக்கிறதுலே சிங்கம்தான் கொஞ்சம் வித்தியாசமானது என்னதான் வந்து அது நம்ம வீட்டில் செல்ல பிராணியாக இருந்தாலும் அது எழுந்திரிச்சி வேகமாகலாம் ஓடாது சோம்பேறித்தனமா உட்காந்ட்ருக்கும் ஏய் இங்கே வாடா விளையாடலான்னு கூப்பிட்டாலும் எழுந்திரிச்சி வராது அதுக்கு தோன்றப்ப எழுந்திரிச்சி வரும் அவ்வளோதான் பாதியிலே படுத்து தூங்கிடும் ஏன்னால் அது அந்தமாதிரி தான் இருக்கும் அதுக்கு சோம்பேறித்தனம் அதிகம் ஆனால் நம்ம வீடு அதாவது அது வந்து இது நம்ம வீடுன்னு நினைக்கும் அந்த வீட்டுக்குள்ளார நம்ம நம்ம இப்போ நம்மளோடய அனுமதி இல்லாமலோ இல்லை நமக்கு பிடிக்காதவங்கள யாரோ வந்தால் நம்ம பார்க்கற சராசரி குழந்த சிங்கமாக அது இருக்காது உண்மையிலேயே காட்டுக்குள்ளார வந்து வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த ஒரு கொடூரமானவனை தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் ஏன்னால் அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து என் அம்மா அப்பா அந்தமாதிரி தான் பார்க்கும் இது வளர்க்குறான் ஓனரு சரி ஓகே இவனுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்புடில்லாம் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் இது அம்மா அப்பா மாதிரி இது அண்ணன் மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு உணர்ச்சிகளில் தான் பார்க்கும் அதனால் தான் அதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம கிட்ட அதுங்களோடய அன்பு காதல் எல்லாத்தையுமே தரும் ஆனால் நம்மளில் சில பேர் வந்து அது அலட்சியமாக நினைக்கிறோம் ஆனால் இதே சில நாடுகளெலாம் பார்த்தீங்கன் வச்சுக்கோங்களேன் அந்த மிருகங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அன்பு பண்பு எதுவுமே இல்லாமல் அதுங்களே அடித்து கொல்கிறது அது இதுன்லாம் பண்ணுவாங்க அதுக்குன்னு மிருகங்களை சாப்பிடவே கூடாதுன்லாம் இல்லை சிலதும் சாப்பிட்றோமுல்ல ஆனால் சிலத வந்து நிறைய பேர் அன்பாக பார்த்துக்குவாங்க அன்பாக பார்த்துக்கறத வந்து விட்டுரலாம் அதே இப்போ இப்போ ஒரு நாயை வந்து ஒருத்தர் அன்பாக பார்த்துக்குவாங்க ஒருத்தர் அன்பாக பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அன்பாக பார்த்துக்குறாருன்னு தெரியும் இவர் மேலே இருக்கற கோவத்தில் அந்த வாயில்லா ஜீவன் மேலே வந்து இவர் கோவத்தை காட்டுவாரு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்றது ஏன்னால் எல்லோருமே வந்து கறி சாப்பிடாம வாழ்ந்ததே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது எல்லோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலைல கறி சாப்பிட்ருக்காங்க ஏன் நம்ம செடி கொடி சாப்பிட்றோன்னு நம்ம செடி கொடியிலேருந்து வரக்கூடிய பழங்கள் சாப்பிட்றோம்ல அதுவும் ஒரு விதத்தில் கறியோடய இதில் தான் மேட்ச்சாகி வரும் நமக்கு அது வந்து இப்போ முக்கியம் இல்லை எந்த ஒரு விலங்கு நம்ம பிடிச்சிருக்குன்னு வளர்க்குறமோ அந்த விலங்குங்கிறது நம்ம கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி நமக்கு ஒன்றுன்னா அது என்ன வேணால் பண்ணணும் ஆனால் எனக்கு இந்த விஷயத்திலேந்து பிடிச்சது நாய் ஏன்னால் எங்கள் வீட்டில் அதே மாதிரி நான் ஒருத்தனை வளர்த்துருந்தேன் அவனுக்கு நான் வச்ச பேர் ஜாக்ஸ் பேரோ என்னடா இது இப்படி பேர் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்காதிங்க ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் நார்மலாக நம்ம ஊரில் இருக்கற மாதிரி தான் பேர் வச்சேன் ஏய் இந்த பேர் வேணாம் இவனுக்கு பிடிக்கல நல்லா இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக வைங்க அப்படின் சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு வேறு ஒரு பேர் வச்சேன் அது மட்டும் இல்லாமல் நாய்கள்கிட்ட நாய்கள்கிட்டன்னு இல்லை எந்த ஒரு மிருகங்கள்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலாக அதுங்கள எப்படி கூப்பிகிட்டு வரணுன்னா நம்ம என்றைக்குமே போய் சரி ஓகே நான் இதை வளர்க்கறேன் இதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அதை வாங்ககூடாது தூக்கிட்டும் வரக்கூடாது நம்ம வந்து கூட்டமா இருக்குற அந்த குட்டிங்க கிட்ட நம்ம போய் நின்னம்ன்னா முக்காவாசி குட்டிங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும் ஏன்னா அது அதுங்களோட இயல்பு எல்லாமே வந்து பார்த்தா எல்லாமே கிட்டலாம் வந்துடாது அம்மா கிட்ட இருக்கும்போது தைரியமா கிட்ட வரும் ஒரு சிலரது பார்த்தா கொஞ்சம் பயந்துகிட்டு போகும் ஆனால் ஒரு சிலரது பார்த்தீங்கன்னா இது நமக்கு பழகின மூஞ்சி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தைரியமாக கிட்டே வரும் ஏன்னால் அதுக்கு நம்மளை பார்த்து பயம் இல்லை நம்மளை வந்து அது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோடய அதிர்வு அதிர்வலையும் அதோடய அதிர்வலையும் ஒரே அளவுக்குள்ளே வந்து இருக்கிறனால அதுங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு ஸோ நம்மளை தேடி அதுங்க வருதுங்க அப்படி வரப்போ நம்ம அதுங்களை வந்து கூட்டு போகலாம் நம்மளோடய ஏன்னால் அப்படி போகிறப்ப அது நம்ம தூக்கிட்டு போகிறோங்கிற கணக்கு வராது கூப்பிட்டு போறோங்கிற கணக்கு வரும் தூக்கிட்டு போகிறதா இருந்தால் சில நேரத்தில் வந்து அதுங்க பயப்படுங்க ஓகே எங்கேயோ கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு அதுங்க போனதுக்கப்புறோம் எல்லா குட்டிகளும் ஒரு தடவயாது நைட்டு நேரத்தில் அழுவ ஆரம்பிச்சிரும் ஆனால் இப்படி நம்ம தூக்கிட்டு போகாமல் கூட்டிகிட்டு போகிற அந்த விலங்குகள்ருக்குல்ல அது வந்துச்சுன்னா நம்மளை தேடி வந்து பசிக்கிது அப்படிங்கிற மாதிரி நின்று அழுவுமே தவிர ஐயோ நான் எங்கேயோ தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒளிஞ்சிகிட்டு என்றைக்குமே அழுகாது நீங்கள் புதுசாக ஏதாவது நாய் குட்டி மிருகங்கள் எது வாங்கினீங்கனாலும் செக் பண்ணி பாருங்க நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துலேருந்தே அழுகும் இதே ஒரு குட்டி வந்து அதே குட்டி நீங்கள் தூக்கிட்டு வராமல் அது உங்கள் கிட் உங்களை தேடி வந்துச்சின்னா சத்தியமாக அது தன்னால் அழுகாது உங்களை தேடி உங்கள் கிட்ட வந்து நின்று அழுவும் அதுக்கான அர்த்தம் பசிக்கிதுன்னு அர்த்தம் இல்லை உங்கள் மடியில் இருக்கும் போது அழுகும் ஏன்னால் எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு அதே சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்று குழந்த அழகாக தூங்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அங்கே இங்கேன்னு ஓடி இருக்கிறதெல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டு விளாட ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுக்கப்புறம் அது கத்தவே கத்தாது திரும்ப எப்போ பசிக்கிதோ அப்போ வரைக்கும் அது நம்ம பேச்சை அதிகம் கேட்காது ஆனால் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்போது உண்மைலேயே அது இருக்கிற மாதிரி யாரும் இருக்கற மாட்டாங்க டேய் கம்முன்னு இருடானாலும் கம்முன்ருக்க மாட்டான் எல்லாத்தையும் மிரட்டுவான் ஏன்னால் இது ஏன் வீடு நீ யாருன்னே எனக்கு தெரிலம்பான் அவங்க அன்பாகவே இருக்கற நினைச்சாலும் நம்ம என்றைக்கி அனுமதி கொடுக்குறோமோ அன்றைக்கி தான் அவனும் அப்படி நிற்பான் டேய் எனக்கு இந்த டவுட்டாக இருக்குடாங்கிற மாதிரி நம்ம கண் செய்கையை மாற்றுனோன்னா அவன் ரியாக்ஷன் முழுசாக மாறிடும் ஏன்னால் அவன் வந்து முழுக்க முழுக்க நம்புறது நம்மளை தான் நம்மளை சார்ந்து தான் அவன் இருக்கிறான் நம்மளை சார்ந்துன்னா இவங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படி கிடையாது இவங்க அன்பில் தான் நான் வாழ்கிறேங்கற மாதிரி மிருகங்களோடய சார்தல்ங்கிறது எப்போயுமே அன்புகளை குறித்து தான் இருக்குமே தவிர அதுங்க வந்து சோறு முக்கியம் அது முக்கியன்லாம் பார்க்காதுங்க நீ சோறு போடு போடாமல் போ நீ சின்ன வயசிலேருந்து என்ன வளர்த்துருக்க உன் அன்பு தான் எனக்கு முக்கியம் அப்படிதான் முக்கால்வாசி மிருகங்கள் இருக்கும் ஏன் நம்மெல்லாம் பார்த்து பயப்பட்ற சிங்கம் புலி அதுங்க கூட அந்த அன்புக்கு வந்து அவ்வளோவு ஏங்கும் அதுங்களுக்கு தான் அந்த அன்புங்களை அன்பு கொடுத்தம்ன்னா அதுங்க கூட குழந்த மாதிரிருக்கும் நீங்கள் ஒரு சிங்கத்தை ஒரு வருஷம் வளங்க வீட்டில் அது பெருசாக வளர்ந்துரும் அதுக்கப்புறம் கொண்டு போய் காட்டில் விட்ருங்க வேட்டையாடி முழுமையான ஒரு சிங்கமாக தான் வளரும் நீங்கள் திரும்ப அந்த காட்டுக்கு போங்க அந்த சிங்கம் எங்கே இருந் எங்கே இருந்தது உங்களை பார்த்தாலும் சரி அடுத்த நொடி உங்கள் மேலே அந்த சிங்கம் இருக்கும் உங்களை கொல்கிறதுக்கு இல்லை உங்களை கொஞ்சறத்துக்கு அதுவரைக்கும் முன்னாடி ஏதோ ஒரு மிருகத்தை கடித்து வாயில் ரத்தத்தோடய இருக்கும் அந்த ரத்தம் ஆனால் உங்கள் மேலே படும் ஆனால் அது கொல்கிற எறியோ வெறியோடய இருக்காது உங்களை கொஞ்சற மாதிரி ஏற்படும் நீங்கள் அதை போட்டு அடிப்பிங்க ஆனால் அந்த சிங்கத்துக்கிட்ட எதாவது வந்தாலுமே ஒரு பெரிய உறுமல் கேட்கும் மற்ற எல்லாம் பயந்து ஓடுறதுக்கு ஆனால் நீங்கள் அதை தொடுவீங்க அதோடய பிடரியை பிடிச்சி இழுப்பீங்க அதோடய கண்ணை பிடிச்சி நோண்டுவீங்க மூக்கை பிடிச்சி நோண்டுவீங்க எதுவும் பண்ணாது ஒரு குழந்தை மாதிரி படுத்துருக்கும் அதுதான் எல்லா மிருகங்களோடய அன்புமே அந்த அன்பு தான் என்றைக்குமே நமக்கு முக்கியம் அந்த அன்பு இருக்கிற வரைக்கும் அதுங்க தான் எல்லாம்